மோட்டிவேஸன் ஸ்டோரிஸ் நான் வந்து கல்லூரியில பாடம் எடுக்கும் போது நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய விதமான அவங்களை ஆர்வத்தை தூண்டுத மாதிரியான கதைகள் நிறைய சொல்லுறது வழக்கம்தான் அப்படி நான் ஒரு அதிகமாக மா மாணவர்கள் ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு கதை என்னையை ரொம்ப அந்த கதையினால் ஏதோ ஒரு விஷயம் அவங்க கற்றுக்கிட்டதா சொன்ன மாதிரியான ஒரு சின்ன கதை அதை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்த்துகிறேன் ஒரு ஊரில் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க அண்ணன் பேர் தீபக் தம்பி பேர் ராஜா தீபக் வந்து பத்தாங் கிளாஸ் படிக்கிற மாணவன் ராஜா வந்து ஒரு ஆறு வயசு பையன் அவன் வந்து ஒரு ரெண்டா ஒன்னாம்கிளாஸ் முதல் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இவங்க ரெண்டு பேரும் அவங்க தாய் வந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க அம்மா வந்து ஒரு வயலில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்க வயலில் வேலை செஞ்சு அந்த வருமானதில் தான் அந்த ரெண்டு குழந்தைகளும் படிச் படிச்சிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வேறு சொந்தோன்றது பெருசாக யாரும் இல்லை அவங்கள பார்த்துக்க கூடிய இடத்துல அவங்களுக்கு யாரும் இல்லை அந்த தாய் மட்டும் தான் அவங்கள பார்த்துட்டு வராங்க அப்படி வர்ற ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் இரண்டு பேருக்கும் பள்ளி விடுமுறை ரெண்டு பேருக்கும் பள்ளி விடுமுறைன்றதுனால வீட்டில் இருக்காங்க அம்மா வந்து ஒரு நாலு மைல் தூரத்தில் வயலில் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க காலையில இந்த ரெண்டு பேரும் அம்மாவை பார்க்க போயிருக்காங்க ஒரு பதினோரு மணி ஆகுது இந்த ரெண்டு பேருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருது இப்போ அந்த தாய் என்ன சொல்கிறா அப்படினு பார்த்திங்கனா குழந்தைகளா நீங்கள் ரொம்ப பசியில இருக்கிங்க வெயில் வேறு அதிகமாக இருக்கு அதனால் நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டில் அம்மா சமைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படினு அந்த தாய் சொல்கிறா அந்த தாய் சொல்றதை கேட்ட உடனே பிள்ளைங்களும் சரி மா நாங்கள் வீட்டுக்கு போகறோம் அப்படினு நடந்து போய்கிட்டுருக்காங்க போகற பாதையை பார்த்திங்க அப்படினா ஒரு சரியான கா ஒரு பொட்டல் காடு எதுவுமே இல்லாத ஒரு காணி நிலம் அந்த மாதிரி தான் அவங்க போய்கிட்டே இருக்காங்க அந்த ஊரும் அவங்க இருக்கிற வீடு இருக்கிற இடமும் அந்த வயலும் கி சுமார் நாலு மைல்ன்னு சொன்னனா அதில் அந்த ரெண்டாவது மைல் வந்துட்டு இருக்கும் போது ஒரு கிணறு இருக்கு அதில் கிணறுல தம்பி தம்பியும் அண்ணனும் நடந்து வரும் போது அண்ணன் கீழே விழுந்துடுறான் அண்ணன் பத்தாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் பத்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு பதினாறு வயது பையன் அவன் கீழே விழுந்தர்றான் தம்பி காப்பாற்று அது ஃபுல்லாக சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தம்பி காப்பாற்று காப்பாற்றுன்றான் தம்பி எல்லாம் அதுக்கு அவனை காப்பாற்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஏன்னா அவன் ஆறு வயது பையன் அவன் என்ன பண்ணுறான் அவன் கம்ப தூக்கி உள்ளே போடுறான் என்னல்லாமோ பண்ணுறான் அவனால் அவனால் எந்த உதவியும் செய்ய முடியலை பெரிய ஒரு கிணறு கிடையாது ஓரளவு அவங்களால சமாளிக்க முடியுது கிணறு ஆனால் தம்பியால் அண்ணன தூக்கவே முடியாது இவன் பதினாறு வயது பையன் அவன் ஒரு ஆறு வயது பையன் அவனால் தூக்க முடியாது ஆனால் தம்பி போராடுறான் போராடுறான் அண்ணனை காப்பாற்றுறதுக்கு எதோ ஒரு விதத்தில் போராடிகிட்டே இருக்கான் அவனால் தூக்கவும் முடியல தம்பி காப்பாற்று தம்பி காப்பாற்றுன்றான் அண்ணனோட குரல் மட்டும் தான் அவனுக்கு கேட்டுகிட்டு இருக்கே தவிர அவனால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவனும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான் அவனால் அண்ணனை காப்பாற்றவே முடியிலை அண்ணன் ரொம்ப அழ ஆரம்பித்துவிடுறான் தம்பியும் அழ ஆரம்பித்துவிடுறான் ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை இப்படி பட்ட ஒரு சூழ்நிலையில தம்பி விடமால் போராடிட்டு இருக்கான் அங்கே கீழே கிடந்தத எதையோ எடுத்து போடுறான் துணியை அங்கே இருந்த ஒரு கிளையை எடுத்து போடுறான் என்னலாமோ செஞ்சு அண்ணனை வெளியே கொண்டு வந்துவிட்டான் ஒரு படு பயங்கரமான முயற்சிக்கு பின்னால் அண்ணன வெளியே கொண்டு வந்துட்டுறான் ரெண்டு பேரும் ரொம்ப சோர்ந்து போய்ட்டுறாங்க மெதுவாக நடந்து போகறாங்க எப்படியோ அண்ணன் வெளியில வந்த மகிழ்ச்சியில தம்பி அண்ணனை காப்பாற்றுன மகிழ்ச்சியில ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக அவங்க வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க நடந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுது அப்படினா அந்த ஊருக்குள்ளே போகறாங்க அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சேரும் சகதியுமாக வர்றதை பார்க்குறாங்க எல்லாரும் இவன்கிட்ட கேட்குறாங்க என்னடா ஆச்சு அம்மாவை பார்க்க போனிங்களே என்ன எங்கேயோ கீழே விழுந்துவிட்டு வந்துருகிங்களா அடிபட்டுருக்கேன்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டு பேரும் அங்கே என்ன நடந்ததோ அந்த காட்டில் என்ன நடந்ததோ கிணற்றில் எப்படி விழுந்தானோ அந்த கதை எல்லாத்தையும் சொல்லுறாங்க அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது அப்படினா அண்ணன் நான் இப்படி கீழே விழுந்துவிட்டேன் தம்பி தான் என்ன காப்பாற்றுனான் அப்படினு சொல்லுறாங்க அப்போ யாருமே அவங்களை நம்புகிறதுக்கு தயாராகவே இல்லை அண்ணன் நீ எப்படி டா கீழே விழுந்து இருப்ப தம்பி எழுது காப்பாற்றுனானா இதை யார் நம்புவா நீங்கள் ரெண்டு பேரும் பொய் சொல்லுறிங்க நீங்கள் எங்கேயோ விளையாடிவிட்டு வரிங்க இல்லை நீங்கள் எதோ தப்பு பண்ணி இருக்கீங்க எங்களை மற எங்கள்கிட்ட மறைக்குறீங்கன்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படி பேசும் போது என்ன ஆகுது அப்படினா யாருமே அவங்களை நம்ப மாட்டேன்கிறாங்க ஆனால் அந்த பசங்க பொய் சொல்லலை மாறி மாறி எல்லாரும் கேட்குறாங்க நீ போகும் போது இந்த வழியாக எதுக்கு போன அந்த வழியாக எதுக்கு போன அப்படினு கேள்விகள் ஏறுக்கு மாறாக இருக்கு அந்த பசங்க உண்மையை தான் சொல்லுறாங்க அண்ணன் நான் கீழே விழுந்துவிட்டேன் அப்படின்றான் தம்பி தான் காப்பாற்றுனேன் அப்படின்றான் ஆனால் இது நம்புகிறதுக்கு யாருமே தயாராகவும் இல்லை இப்படி பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் இவங்களை தப்பாக பார்க்குறாங்க அப்புறம் இவங்க எதோ தப்பு பண்ணி இருக்காங்கன்றாங்க இல்லை விளையாடிட்டு கீழே விழுத்து இருக்காங்கன்றாங்க யாருமே இவங்களை நம்புகிறதுக்கு தயாராக இல்லை இவங்களோட ரொம்ப சொந்த நெருங்கிய உறவினர்களுக்கு கூட இவங்களை நம்புகிறதுக்கு தயாராக இல்லை இப்படி பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு தாத்தா வந்து சொல்லுறாரு இல்லை அந்த பையன் கி பெரிய பையன் தான் கீழே விழுந்து இருக்கான் அண்ணன் தான் கீழே விழுந்து இருக்கான் தம்பி தான் காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லுறாரு ஊர் மக்களுக்கு பெரிய ஆச்சர்யம் என்னது நம்ம வந்துவிட்டு அண்ணன் கீழே விழலை அப்படினு நம்ம ஆணித்தனமாக சொல்லுவோம் இந்த முதியவர் மட்டும் அண்ணன் தான் கீழே விழுந்து இருக்கான் தம்பி தான் காப்பாற்றுனனு சொல்றார் அப்படினு ரொம்ப ஆச்சரிய படுறாங்க எல்லாரும் மக்களும் கேட்கறாங்க எப்படி அண்ணன் கீழே விழுந்து எப்படி தம்பி தூக்க முடியும் நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்லுறிங்கனு எல்லா அந்த வயதானவரை பார்த்து கேட்குறாங்க பொதுவாக இந்த கதையை நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு ஒரு அமைதி நிலவும் அந்த முதியவர் என்ன பதில் சொல்லிருப்பார் அப்படின்னு இந்த இடத்துல நான் அந்த பசங்கள்கிட்ட கேள்வியாகவும் கேட்பேன் அந்த முதியவர் என்ன சொல்லிருப்பாருன்னு அப்போ மாணவர்கள் யோசிப்பாங்க அவங்க அவங்க அவங்க அவங்களோட பதிலை தருவாங்க அந்த முதியவர் என்ன சொல்லிருப்பார் அப்படினா அந்த இடத்துல அவனை இதை உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது அந்த தம்பியால் உன்னால் அண்ணனை தூக்க முடியாதுன்னு சொல்லுறதுக்கு அவனுக்கு யாருமே இல்லை அதனால் அவன் அவனோட முயற்சிகளை அதிகமாக எடுத்தான் அதனால் அவன் வந்து ஜெய்யிச்சான் அப்படினு சொல்லும்போது எல்லாருக்கும் இந்த பதில் வந்து ஏற்று கொள்ளக்கூடிய பதிலாக இருந்துது இதே மாதிரி தான் மாணவர்கள்கிட்ட நான் பொதுவாக என்ன சொல்லுறதுனா மாணவர்களே உங்களால் முடியும்ன்றது வானளவு எட்ட முடியும் ஆனால் நீங்க நினச்சுக்கிறிங்க இதை உங்களால் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு வளையத்தை அமைச்சிட்டு அதுக்குள்ளே உங்கள் உங்களோட முயற்சிகள் எல்லாம் அடக்கி வெச்சிகிட்டு இருக்கீங்க உங்களால் முடிந்த வரை வானமும் வசப்படும் அதனால் நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட முயற்சி மட்டும் தான் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படினு நான் அந்த கதையை எப்போவுமே சொல்லுவேன் எந்த இடத்துலையுமே நம்மளால் இவ்வளோ தான் செய்ய முடியும் இது இவ்வளோ செய்ய முடியாது நாமளே நமக்கொரு வளையத்தை போட்டுக்குறதுனால மட்டும் தான் நிறைய அடிகளை நம்ம எடுத்து வக்க மாட்டேன்றோம் நம்ம எடுத்து வக்கிற ஒவ்வொரு அடியும் பெரிய சின்னச் சின்ன அடியும் பெரிய பெரிய மலைகளை எட்ட கூடிய அடிகள் அதனால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் என்று ஒதுக்குவதை விட இன்றே உங்களால் முடிந்த ஒரு சின்ன பகுதியை செய்யுங்கள் உங்களோடைய தொலைநோக்கு பார்வைக்கான உங்களுடைய திட்டத்தை நீங்கள் அடைய இன்று முதல் அடி எடுத்து வைங்கள் என்பது நான் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம் அவர்களும் இந்த கதையை ஏ கேட்டதுக்கு பின்னர் அவர்களுக்கும் சின்ன மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் அதிகம் நான் இந்த கதையை கூறுவேன் இன்னோரு கதை என்னவென்றால் ஒரு ஒரு தவளை இருந்து தான் அந்த தவளை வந்து ரெண்டு தவளை இருந்துதாம் ரெண்டு தவளையும் என்னா பண்ணுமா அப்படினா இன்னும் ஒரு சின்ன கதையோட என்னோட இதை முடிச்சிக்கிறேன் இந்த ப இந்த முதல் சொன்ன கதைக்கு வ நெருங்கிய தொடர்புடைய கதை அதனால் இந்த கதையை நான் சொல்லி முடிச்சிக்கிறேன் என்ன பா ரெண்டு தவளை இருந்ததா ரெண்டு தவளை என்ன பண்ணுமா பால் ஒரு பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் பால் இருந்து தான் அந்த பால பாலுக்குள்ளே அந்த ரெண்டு தவளையும் விழுந்துருமாம் ரெண்டு தவளையும் விழுந்த உடனே வெளியே எட்டி எட்டி எட்டி குதிச்சு குதிச்சு குதிச்சு பார்க்குமா பாலை வந்து விட்டு வெளியவே வர முடியாதாம் அந்த தவளையால் அப்புறம் ஒரு தவளை நினைக்குமா இனிமேல் நம்மளால் முடியாதுடா நம்ம என்ன பண்ண போகறோம் மாட்டிகிட்டோம் முங்கிவிட்டோம் சாவ போகறோம் அப்படினு நினச்சிட்டு அது வந்து அதுலையே விழுந்து செத்து போய்ருமாம் அப்புறம் இன்னோரு தவளை என்ன பண்ணுமா அதை எட்டி எட்டி எட்டி எட்டி ஒதைச்சிக்கிட்டே இருக்குமாம் அப்படி ஒதைக்கும் போது என்ன ஆகும் அப்படினா அந்த பால் தெரஞ்சு தெரஞ்சு தெரஞ்சு அது வந்து ஒரு மாதிரி கட்டி ஆயிடுமா அப்புறம் என்ன பண்ணுமா இது ரொம்ப லேஸ்லல்லாம் வெளிய வராதாம் ரொம்ப பயங்கரமான ஒரு முயற்சிக்கு பின்னே அந்த பால் திரிஞ்சு அது தயிராயி அது வெண்ணெய் ஆயி அவ்வளோ தூரம் அது முயற்சி எடுக்குமாம் முயற்சி எடுத்துக்கப்புறம் அந்த தவளை வெளிய வந்துருமாம் இதில் என்ன ரெண்டு தவளை இருக்கு ஒரு தவளை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படினு நினச்சி செத்துருது ஆனால் இந்த ரெண்டாவது தவளை நம்மளால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுவோன்னு அதோட முழு திறமையும் பயன்படுத்தி வெளியே வந்துருது ஸோ இந்த கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது அது தான் அதனால இந்த மாதிரி கதைகள் எல்லாம் மாணவர்கள்கிட்ட அதிகமாக சொல்லும் போது அவர்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன சிந்திக்கும் திறன் வந்து அவர்களும் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நோக்கி அவங்க போவாங்க ஸோ இந்த ரெண்டு கதை தான் நான் சொல்கிற கதைகள் நன்றி